இந்தியாவில் எனக்கு பிடித்த மாநிலம் வந்து கேரளா கேரளா வந்து நான் பிறந்த இடம் பிறந்த இடம்ன்றனாலன்னு தெரியல கேரளா வந்து கேரளா வந்து பசுமையான ஒரு இடம் ஸோ பசுமையான இடம்ன்றனால நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைத்தாலே வாழ்க்கையில் வந்து எல்லாம் கிடைத்த மாதிரி தான் ஏன்னா இப்போது எல்லோருக்குமே அது தான் பஞ்சமாக இருக்குது நான் நினைக்கிறேன் கேரளாவில் வந்து நிறைய நிறைய நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்கறத்துக்கு இருக்குது இப்போது கேரளாவில் வந்து ஆலப்புழா அப்புறம் அதிரம்பள்ளி ஃபால்ஸ் அதிரம்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் அங்கே வந்து நிறைய நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு வர இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது நிறைய ஃபாரினர்ஸும் அங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்தே கொஞ்ச தூரம் போனால் டாப்ஸ்லிப்புங்கிற இடம் வரும் ஸோ டாப்ஸ்லிப்புன்ற இடத்துல வந்து நிறைய விலங்குகளை வந்து நம்ம பார்க்கலாம் விலங்குகளை பார்க்கறது மூலிமா நிறைய புது புது அனுபவங்கள் நமக்கு கிடைக்கலாம் அங்கே வந்து யானைகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் நைட் நேரத்தில் யானைகள் அங்கே அதிக தென்படும்னு சொல்கிறாங்க அப்புறம் டாப்ஸ்லிப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு வந்து வயநாடு அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து நமக்கு வரும் கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடோன்னா அது வந்து கொச்சின் தான் கொச்சியில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு வராங்க அதில் வந்து பீச் இருக்குது பீச் கடலோர பகுதிகள் நிறைய இருக்குது கேரளாவில் அதில் ஒரு ஃபேமஸான கடலோர பகுதி தான் வந்து நமக்கு கொச்சின் ஸோ கொச்சியில் வந்து நம்ம நிறைய புது புது விஷயங்கள பார்க்கலாம் அங்கே இருக்கிற கலாச்சாரமே வேறே மாதிரி இருக்கும் கேரளாவோடய கலாச்சாரமே வேறே மாதிரி தான் இருக்கும் அதில் ஒரு ஒரு பகுதிலேயும் ஒரு ஒரு மாதிரியான பாஷைகள் வந்து பேசுவாங்க ஒரு ஒரு கலாச்சாரம் வந்து பின்பற்றுவாங்க அங்கே ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கும் அதை தெரிஞ்சிக்கிறது மூலிமா நம்ம வந்து நிறைய புது புது விஷயங்கள தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் கேரளாவில் வந்து ஃபேமஸான உணவுனால் அது மீன் தான் மீனும் மாட்டுக் கறியும் தான் ஏ ஏன்னா வந்து பரோட்டா கூட பீஃப் அது தான் வந்து ஃபேமஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் அப்போ இருந்த கலாச்சாரத்தில் கஞ்சியும் மீனும் தான் வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக ஸோ மீன் ஏன் அங்கே அதிகம் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா மீன் தான் கடலோர பகுதிகளுங்கிறனால் மீன் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் மீனுக்கு அதனால் உப்பு கருவாடு அப்புறம் மீன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து கிடைக்குது அதனால் அது ரொம்ப ஃபேமஸாக பார்க்கறாங்க இப்போ வந்து பீஸா பர்கர்னு ஆயிரம் வந்தாலும் இன்னும் நிறைய பகுதிகளில் வந்து இங்கே பழைய உணவு இதை வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க இது மூலிமா வந்து நிறைய பேர் கலாச்சாரத்தை இன்னும் வந்து பின்பற்றி அதை இன்னும் அழிஞ்சு போகலங்கிறதை நிரூபிக்கிறாங்க கேரளாவில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் எப்பவுமே அது பசுமையாக இருக்கிறத்துக்கு காரணம் அங்கே எப்பவுமே வந்து மழை பேய்ஞ்சிட்டே இருக்கும் மழை பேய்யறனாலே அங்கே வந்து மண்ணில் வந்து ஈரமும் செடியில் வந்து பசுமையும் நமக்குத் தெரியும் எல்லா ஏ மாநிலங்கள்லேயும் அதே மாதிரி இருக்கிறது கிடையாது நிறைய மாநிலங்கள் ஒன்று ரெண்டு காடாக இருக்குது அதை ஒழுங்காக இப்போ தயா பராமரிக்க மாட்டேங்கிறாங்க அந்த வகையில் கேரளா மாநிலம் எவ்வளோவோ பரவாயில்ல அப்புறம் பினராயி விஜயன் தான் கேரளா மாநிலத்தோடய சீஃப் மினிஸ்டர் அவரு வந்து நிறைய புது புது திட்டங்களை வந்து கொண்டு வராரு அது மூலிமா நம்ம வந்து அங்கே இருக்கிற சுத்தத்தை வந்து கடைப்பிடிக்க அது யூஸாகுது அது கடைப்பிடிக்கறது மட்டும் இல்லாமல் அதை வந்து பராமரிக்கிறது அதுக்கு அதை விட ஒரு பெரிய டாஸ்க்காக நமக்கு இருக்குது அதுவுமே வந்து நல்ல வகையில் பண்ணுறாங்க தமிழ்நாட்லேயும் அதே மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாகணுன்னுட்டு நான் விரும்புகிறேன்